இப்போ எங்கள் மாநிலம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடுங்க தமிழ்நாட்டில் வந்து நாங்க தமிழை தவிர வேறு எதுவும் பேசமாட்டோம் அதுவும் நாங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்க படிப்பறிவும் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிடையாது இப்போதான் எங்கள் பிள்ளையள கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சுகிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது நாங்கள் தமிழ் மொழியை தவிர எங்களுக்கு வேறு எந்த மொழியும் தெரியாதுங்க எங்கள் ஊருக்கு கொஞ்சம் அப்படி இப்படி வருவாங்க இந்த ஹிந்திகாரவங்களாம் வருவாங்க அவங்க பேசுற மொழியெல்லாம் என்னானே எங்களுக்கு புரியாது அப்படிதான் நாங்கள் போய்ட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போதான் எங்கள் பிள்ளைகள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்டில் படிக்க வச்சு பணம் கிணம் கட்ட தேவையில்லைனு சொன்னதினால இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோங்க எங்களுக்கு வேறென்ன தமிழ் மொழிதாங்க எல்லாமே நாங்கள் சாப்பாடு கேட்கறதுலேந்து போறதுலேருந்து பேசுறதுலேருந்து எல்லாமே எங்களுக்கு தமிழ் மொழி மட்டும்தான் தமிழில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு பேசவே ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஏன்னால் நம்ப சொல்றதை வந்து ஈஸியாக புரிய வச்சுரலாம் எல்லாருக்கும் தமிழ் மொழியில் இப்போ ஹிந்திகாரவர்களாம் வருவாங்கங்க போர்வை விற்க அவர்களாம் என்ன சொல்றாங்கன்னே எங்களுக்கு புரியாது ஏதோ சைகையில் காமித்து முன்னூறுவாய் நானூறுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் எங்களுக்கு புரியுமே தவிர மற்றபடி எங்களுக்கு வேறு எந்த லாங்குவேஜும் புரியாது இதுதான் நாங்கள் வந்து தமிழ் மொழியை வந்து இப்போது ரொம்பவும் தமிழ் மீடியத்தில்தாங்க எங்க பிள்ளைங்களாம் படிக்கிதுங்க தமிழை நீ தெரிஞ்சிகிட்டால் போதும்னு நாங்களெலாம் சொல்லிட்டோம் தமிழ்மொழி தமிழில்தான் தமிழ் மீடியம் தான் போய்ட்டு வந்துகிட்டு இருக்குங்க நாங்கெலாம் நடவு நடறவுங்கங்க வயலில் வேலை பார்கறவங்க ஒரு நாளைக்கு அறநூறுவாய் சம்பளம் வாங்குகிறோம் அதை வச்சு ஏதோ எங்கள் பிள்ளையள வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சு ஏதாவது வேலைக்கு அனுப்பலாம்னு பார்க்குறோம் அதனால் நாங்கள் தமிழை தவிர வேறு எந்த மொழியும் பேசுறது இல்லைங்க கும்மிப்பாட்டெல்லாம் நாங்கள் தமிழில்தாங்க பாடுவோம் நாற்று நடும்போது நடவு நடும்போதெல்லாம் கும்மிப்பாட்டு பாடுவோம் நடவுப்பாட்டு பாடுவோம் எல்லாமே தமிழ்தாங்க எங்களுக்கு